நான் வந்து எல்லா நாளும் ஒர்க் போகிறேன் சண்டே தான் நான் ஃப்ரீயாக இருப்பேன் சண்டே அப்போ நான் கிரிக்கெட் விளையாட போவேன் க்ரவுண்டுக்கு ஏழு மணிக்கே இருக்கணு ஆனால் நான் வீட்டில் கிளம்ப மணி ஆறாயிரும் அதுக்காகவே எங்கள் அம்மா எனக்கு எழுந்துரிச்சு காலையில நேரத்தில் எழுந்துரிச்சு சாப்பாடு எல்லாம் பண்ணி கொடுத்து சாப்பிட்டுதான் போவ சொல்லுவாங்க அதேமாதிரி செஞ்சிருவாங்க நானும் சாப்பிட்டுதான் போவேன் கிரிக்கெட்டு போம்போது பேட்டு பாலு எல்லாம் எடுத்து எங்கள் அம்மா எடுத்து ஃபர்ஸ்ட்டே கொடுப்பாங்க ஷூ போட்டு ரெடி ஆயிவிட்டு க்ரவுண்டுக்கு போயிருவேன் போயிவிட்டு வந்தோன அந்த பேட்டு கீட்டு எல்லான் அப்படியே வீசிருவேன் எங்கள் அப்பாதான் வந்து அதை எல்லான் எடுத்து பேகில் வச்சு ரூம்லலாம் வைப்பாரு ஷூவு ஷூவும் அதேமாதிரிதான் நான் அப்படியே வீசிவிட்டு போயிருவேன் எங்கள் அம்மா அதை எடுத்து தொடச்சு சாக்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணி வச்சு அதுக்கு அப்புறம் அப்படியே கிளீன் பண்ணி கொடுப்பாங்க எங்கள் அப்பாவும் அதேமாதிரிதான் வந்து பேகில் இருக்கிற குப்பை எல்லாம் தட்டி பேக்கலாம் பத்திரமா எடுத்து வச்சு ரூமில் வைப்பாரு அதுக்கு ஹெல்ப் ஃபுல்லாக